ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கங்க அப்படி நாளைக்கிங்களா எத்தனை பேர் வரீங்க பத்து பேருங்களா எவ்வளோ நேரம் ஆகும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லானால் அது கொஞ்சம் கஷ்டங்க நான் வேணால் காலையில் ஒரு எத்தனை மணிக்கு வரலானுட்டு இருக்கீங்க ஆ ஆஃபீஸ் பத்து மணிக்கு திறப்போங்க நீங்கள் ஆ நீங்கள் ஆரம்மிச்ச உடனே பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்பறம் கொஞ்சம் எங்களுக்குக் கொஞ்சம் வேலைருக்கும் அதுக்கப்புறமா அதுலேருந்து நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் வேலை செய்வோம் அதுக்கப்புறமா ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் எங்களுக்கு மீட்டிங் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்களோ பாருங்கள் ஆனால் அஞ்சு மணியோடு எங்கள் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லை உங்களுக்காக ஒருத்தர நாங்கள் போடுகிறோம் ஆ அதலாம் பரவாயில்லைங்க ஆ அது பரவாயில்லைங்க உங்கள்கூட எப்போயுமே ஒருத்தங்க இருப்பாங்க எப்படி தண்ணி போட்டு துடைப்பிங்களா எப்படி நீங்கள் ஏன்னா நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்குது எல்லாம் இடத்திலியுமே அது ஆ அப்போ சரிங்க நாங்க ஆ அப்போ சரிங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்குக் கொஞ்சம் பிரேக் இருக்கும் நீங்கள் அந்த டைமில் வேலைப் பாருங்கள் நாங்கள் வேலைப் பார்க்குற டைமில் நீங்கள் அந்த டைமில் பிரேக் எடுத்துக்குங்க வேணுன்னால் அது மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு நாங்கள் வந்து ஒன்று டு ரெண்டு சாப்பிட போவோம் அப்போ நீங்கள் வேணால் வேலை பாருங்கள் அதுக்கு முன்னாடி வேணால் சாப்பிடுங்க இல்லைனா அதுக்கு அப்புறமா சாப்பிட்றா மாதிரி இருக்கும் நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி அது வசதியோ எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நாளைக்கு வந்துடுங்க எப்போயும் போல எல்லாமே கொண்டு வந்துடுங்க எல்லாம் பொருட்களுமே எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நிறையா கண்ணாடி பொருட்களை கண்ணாடி பொருட்கள் நிறைய இருக்குது நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது அதலாம் இன்னும் கொஞ்சம் ஆ அது சரிங்க உங்கள் கூட ஒருத்தங்க கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எதாவது வேணுன்னால் நீங்கள் அவங்கள கேட்டுக்கலாம் எந்த உதவினாலும் என்ன பிரச்சனைனாலும் ஆமாம் ஒருத்தரு ஒருத்தர் மாறி மாறி யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு எதாவது வேலை வேணும் எதாவது வேணும் எதாவது பண்ணணும் அப்படினா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் ஆ ஓகேங்க நாளைக்குக் காலையில் வந்துவிடுங்க ஆ சரிங்க ஆ நன்றி